ஹலோ சார் நீங்கள் ப்ரிக்ஸ்ஸு செங்கல் சிமெண்ட்டெல்லாம் எதில் செய்கிறீங்க ஆ ஓகே ஓகே சார் நான் ஒரு பெரிய வீடு கட்டலான்னு இருக்கிறேன் ஸோ எனக்கு ஒரு ப்ரிக்ஸ்ஸு ப்ரிக்ஸெல்லாம் இது என்ன கலர் கேட்டாங்க என் ஃப்ரெண்ட்ஸ் உங்களை ரெக்கமண்ட் பண்ணாங்க சார் ஸோ அதான் உங்களை கான்டக்ட் பண்ணியிருக்கேன் சொல்லுங்கள் சார் ம் ஓகே சார் இப்போது சரி இப்போ சிமெண்ட் பற்றி சொல்லுங்கள் ஒரு பங்களா மாதிரி கட்டணும் சார் ஒரு ஐந்நூறு சதுரடி சார் என்ன சார் எங்கள் ஊர்லேயே அஞ்சுருவாதான் சார் செங்கல் பார்க்கலாம் குவாலிட்டி வரட்டும் செக் பண்ணுறேன் ஓகே சார் ஓகே சார் இப்போது சிமெண்ட் என்ன சரி சார் இப்போது பல்க்காக வாங்கினா நீங்கள் எவ்வளோ ஆஃபர் பண்ணுவீங்க டன் கணக்காக வாங்கினா நீங்கள் எவ்வளோ ஆஃபர் பண்ணுவீங்கள் ஓகே சார் சார் இப்போ பிக்ஸ்ஸு ப்ரிக்ஸ் யூஸ் பண்ணலாமா இல்லை ஆலோப்ளாக் யூஸ் பண்ணலாமா சார் ஓகே சார் ஓகே சார் சரி இப்போ சார் உங்கள்ட்டே ஒரு ட்ரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி இருக்கா சார் ட்ரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி இருக்கா சார் ட்ரான்ஸ்போர்ட் பண்ணுற ஃபெசிலிட்டி இருக்கா ம் ஓகே சார் டபுள் ஓகே சார் ஓகே சார் கண்டிப்பாக வருவேன் சார் எப்போ சார் நீங்கள் ஃப்ரீ ஓகே சார் நாளைக்கே வந்துடலாம் ஓகே சார் வந்துடுறேன் சார் ம் தேங்க்யூ சார்